எனக்கு பிடித்த எழுத்தாளர் வந்து பா பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவர் எழுதிய புத்தகம் வந்து எனக்கு தெரியும் உதாரணமாக அவர் எழுதுன புத்தகம் வந்து அம்பேத்கரும் பெண்ணியம் பற்றி எழுதிருக்குறாரு அதேமாதிரி மகர்குலத்தில் அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னு எழுதிருக்காரு அதேமாதிரி பூனா ஒப்பந்தத்துக்குள்ளே அம்பேத்கர் என்ன பண்ணிருக்கா அதேமாதிரி அவருடைய பாராளுமன்ற உரை பற்றி சொல்லிருக்குறாங்க அதேமாதிரி ப்ராப்ளம் அரோப்பி ஆஃப் இண்டியாங்கிற ஒரு புத்தகமும் விசாவுக்காக காத்திருக்குறேனுங்கிற இந்தமாரி பல புத்தகங்கள் வந்து அவர் எழுதிருக்குறாரு அந்த எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனுடைய நடை ரொம்ப பிடிக்கும் அந்த அவரை அவரை நான் அந்த எழுத்தாளரை நான் வந்து பார்க்கும்பொலுது அவர் அவருடைய அந்த ஆங்கில சொல்லருந்து இருக்கிற ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த தமிழ் அந்த அதே ஒரிஜினாலிட்டியாக அந்த கொடுக்குற அந்த செய்தி ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் அவருக்கு சொல்லுவேன் அவரையும் பிடிக்கும் அவருடைய எழுத்துக்களையும் பிடிக்குங்கிறத சொல்லுவேன் நன்றி